எங்கள் கிராமத்திலன்னு பார்த்தா விவசாயப் பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி அதிலையே நம்ம இயற்கை வைத்திய முறைங்களுக்கும் சரி வந்து சில மூலிகை பொருளெல்லாம் சேகரிச்சு அதை அதை சாப்பிடுறதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது அப்புறம் நெசவுத் தொழில்லையும் நாங்கள் செஞ்சுட்ருக்குறதுனால அதில் சம்மந்தப்பட்ட பொருள்களையும் அதில் உற்பத்தி ஆகிற பொருள்களையும் சந்தைப்படுத்துறது அது நாங்கள் ஒரு கூட்டுறவு மாதிரி ஒரு சங்கம் வைச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ப அதை வைச்சா தேவைப்பட்றவங்க வாங்கிக்கலாம் எல்லோரும் ஒற்றுமையா அதை போய் செய்யறதினால அது சக்ஸ் வெற்றியும் ஆயிகிட்ருக்குது அதெலாம் ரொம்ப யூஸ்ஸு ரொம்ப உபயோகமாக இருக்குது இந்த மருந்து பொருட்களளெலாம் இப்போ காய்கறி பழங்களெலாம் ரொம்ப சுத்தமானதாக அவர்களுக்கு நல்லதாக கிடைக்கும் போது ஜனங்கள் சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க துணியும் அப்படி தான் ஜவுளிகளும் என்ன அவர்களுக்கு கரெக்டான வெலையில் கொடுக்குறோம் கரெக்டான நல்ல பொருளாக கொடுக்குறோம் கோ தரம் நல்லதாக கொடுக்குறோம் அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறோம் கேட்டாங்கன்னால் செஞ்சு கொடுக்குறோம் அதனால அது நல்லாவும் வெற்றியாகவும் போயிகிட்ருக்குது அது எங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல உபயோகமாவும் இருக்குது அது ஒரு நாள் எல்லோரையும் பார்த்து எல்லார்கிட்டையும் பேசி யாராருக்கு என்னென்ன தேவைன்னு நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது ஒரு வாய்ப்பாக இருக்குது